ஹலோ ஈஷ்வர் எப்பிடி இருக்கே நல்லா இருக்கியா நான் இப்போ சாப்புடுறதுக்கு அம்மன் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணலான்ட்டு இருக்கேன் அங்கே ஸ் ஃபுட்டெலாம் எப்பிடி இருக்கும் நல்லா இருக்குமா அதோடய தரத்தை எல்லாம் பற்றி சொல்லேன் சரிடா நான் போய் பார்த்துக்கறேன் பை